எங்களோடைய கலாச்சாரத்தோடைய முக்கிய தொழில் வந்து விவசாயம் ஆனால் வந்து இப்பெல்லாம் வந்து விவசாயத்துலந்து எல்லாம் வெளியேறிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து அதில் வந்து அவ்வளோ லாபம் யாருனாலையும் வந்து பார்க்க முடியிறது இல்லை இப்பெல்லாம் வந்து அப்புறம் வர தலைமுறைகளும் வந்து விவசாயத்தை விரும்புறது இல்லை லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படினு நினைச்சி எல்லாருமே வந்து வேறு தொழில்தான் செஞ்சிக்கிட்யிருக்காங்க ஆனால வந்து ரொம்பவுமே வந்து நஷ்டத்ததான் விவசாயம் சந்திச்சிக்கிட்ருக்குது இப்படியே போச்சுன்னா வந்து இந்தியாவோடைய பொருளாதாரம் விவசாயத்தில் வந்து கம்மியாகிரும்